இந்தியாவில் வந்து மருத்துவ வசதி வந்து இப்போ எப்படி இருக்குன்னால் இப்போ வந்து மற்ற மற்ற நாடோட ஒப்பிடும்போது குறைவாக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஒரு குழந்தைக்கோ ஒரு அடிபட்டதுக்கோ ஒரு ஆபரேஷன் பண்ணால் இப்போ எப்படி சொல்கிறது வேறே ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ வெளிநாட்டு மருத்துவம் இப்படின்னு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இப்போ வெளிநாட்டு மருந்து இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணால் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக நடந்தது ஒரு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணால் ஒரு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை அது வந்து ஒரு வெளிநாட்டு மருந்து மூலமா தான் அதை சரி பண் சரி பண்ண முடிஞ்சது அப்போ வந்து அது வந்து நம்ம சும்மா கிடைக்கிறதில்ல ஒரு ஒரு காசு கொடுத்து தான் வாங்குகிறமாதிரி இருக்கும் இருந்துச்சு அதே நெலமை வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம இந்தியாவுக்கு இருந்துச்சுன்னால் இப்போ வந்து எல்லாராலேயும் அதை காசு கொடுத்து அதை வாங்க முடியாது நிறைய பேரால் இதனால நிறைய உயிர் லாஸ் ஆகும் அதனால் இப்போ வந்து நிறையா விஞ்ஞானிகள் வந்து இந்தியாவில் நிறையா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது உயிரிழப்பு வந்து நம்ம குறைக்கலாம் இப்போ காசு கொடுத்து நம்ம நிறையா வாங்க வெளிநாட்டில் போய் இன்னொருத்தங்கட்டேருந்து நம்ம கையேந்துவத விட இங்கே இந்தியாவில் செஞ்ச இந்தியாவில் கண்டுபிடிச்சி இதுக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாங்கன்னால் நிறைய பேருடைய உயிர் உயிரை வந்து நம்ம நிறைய காப்பாற்றலாம் அதே போல் வந்து இந்தியாவில் வந்து நிறைய மருத்துவமனை இப்போ எங்கள் கிராமத்துலலாம் நிறைய மருத்துவமனைலாம் இருக்குது பக்கத்துலேயே மருத்துவமனை இருக்குது இப்போ நிறைய ப்ரைவேட்டில் வந்து எப்படின்னால் ஒரு சில ப்ரைவேட் வந்து விசிட் போகிறது ப்ரைவேட்டில் க்ரோமெண்ட் கவர்மெண்ட்லேயும் சுத்தமாக இருக்கும் ஆனால் ஒரு சில இதில் வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டாங்க அவ்வளோ இருக்காது அதேபோல் இப்போ வந்து நிறைய வயசானவங்கலாம் வந்து நிறையா பேரால் ஊனமுற்றோர்கள்லாம் இருப்பாங்க நிறைய பேர் கை கால் விளங்காமல் அப்படிலாம் இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வீடு தேடி அவங்களுக்குலாம் வீட்ல போய் சந்தித்து அவங்களை விசாரித்து அப்படி மருந்து கொடுக்குற ஒரு இது வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் எல்லாராலேயும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது எல்லாரு எல்லாராலேயும் எப்படி சொல்கிறது ஒரு உடம்பு எப்படி இருக்குன்னு அவங்கவங்க சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது அப்போது வந்து எப்படின்னால் இப்போ இது மாதிரி ஒரு இது சட்டம் இது நிறைய ஏழைங்களுக்கு வந்து வீடு தேடியே மருத்துவம் வந்து இது ஒரு சென்டர் அது மாதிரி பண்ணாங்கன்னால் நல்லாயிருக்கும்